தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவுர்மெண்ட்டில் ப்ராப்பராக வந்து நம்ம எல்லாம் அப்ரூவலும் வாங்கணும் எதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபுட்டு அந்த மாதிரி வேறு எதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெஸ்ஸி அப்படினு ஒரு சர்ட்விகேட் வாங்கணும் அப்புறம் எம்ப்லாய்மெண்ட்டல் லா படி வந்து அவங்க வந்து வணிகர் சங்கத்தில் அவங்க ஜாயின் ஆகிருக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் ப்ளஸ் வந்து அவங்க ரேட்டெல்லாம் எப்படி வைக்கணும் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே கவுர்மெண்ட் கிட்டே அப்ரூவ் வாங்கிட்டு தான் அவங்க வந்து ஆரமிக்கணும் இதெலாம் வந்து பின்பற்ற சட்டங்கள் தமிழ்நாட்டில் இது இல்லாமல் வந்து யாராலேயும் தொழில் செய்ய முடியாது அது இல்லீகலும்கூட ஸோ ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்டையும் கவுர்மெண்ட் கிட்டே சம்மிட் பண்ணி அவங்க அப்ரூவ் வாங்கிட்டு தான் அவங்க எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும் இது தமிழ்நாட்டில் நடமுறையில் இருக்கிற ஒரு சட்டங்கள் அவ்வளோதான்